எங்கள் பகுதியில் இந்த கலை கலைத்திறன் வந்து எல்லாமே அழி அழிந்து போயிவிட்டது கரகாட்டம் இந்த கும்மி இந்த மாதிரி நறைய விளையாட்டுகளை எல்லாம் நம்ம இந்த கிராமபுரத்தில் சுத்தமா அழிந்துவிட்டது அதற்கு வழிகாட்ட எதுவும் ஆள் இல்லை அதை நம்ம செய்தி தாள்களிலும் இந்த கலைத்துறையிலும் வந்து தெ தெரியப்படுத்த மாட்டுறாங்க கிராமப்புறங்களில் நிறையா அழிவுக்கு வந்துவிட்டது இந்த நாட்டுபுறக்கலை டிராமா இந்த கரகாட்டம் இதெல்லாமே சுத்தமா கிடையாது எல்லாம் வீட்டுக்கு வீடு டிவி வந்துடுச்சு தொலைக்காட்சி அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு அவங்க அவங்க தொலைக்காட்சி பார்த்துட்டு அவங்க இப்படியே போயிகிட்டுருக்காங்க இந்த யாரும் இது முன்னேற்றம் காண்பது இந்த கிராமத்துக்கு யாரு அதை எடுத்து சொல்ல வைப்பது என்பதும் நமக்கு தெரியவில்லை